ஓ வெளியே எங்கனா போனோம்னா ஹோட்டல்ல சாப்பிட்ணுன்னா த ஆர்டர் பண்ண என்ன வேணும் கேட்டால் பசங்கள் எனக்கு தெரியாதுனு சொல்லுவேன் பசங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவாங்கள் சாப்பிடுவோம் அதேமாதிரி தாபாவில் போனால் அங்கே சொல்லணும் ச சொன்னால்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக் கொடுப்பாங்க அதுக்கு எல்லாருக்கு ஒரு ஒரு ஐட்டம் எதுனால் எனக்கு எது இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் சுக்கா ரொட்டி இல்லைனா கிரேவி கிரேவி சாதம் ரசம் இந்தமாதிரி எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம் எல்லாம் சே சேர்ந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம் வெளியே போனால் இந்த மாதிரி ஹோட்டலு தாபாக்கு அந்த மாதிரி ரொட்டி ஏதாது சுக்கா ரொட்டி அங்கே நல்லா இருக்கும் சுக்கா ரொட்டியும் கிரேவியும் நல்லா இருக்கும் தாபாவில ஹோட்டல்ல வந்துட்டுங்க நா பிரியாணி பரோட்டா இந்த மாதிரி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் அப்புறம் ரொட்டிலாலே இது ஹோட்டலு இன்னொ மசுரு சீஸ் ரொட்டி ஏதோ சொல்கிறாங்க அது சூப்பராக இருக்குது அது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டேன் ஏன்னா வெளியே வந்து அவ்வளோவா போகிறது இல்லை பசங்கள் எப்போயாச்சும் ஒரு டைம் கூட்டிட்டு போனால் அவங்க என்னை கேட்பாங்க நீங்கள் எது ச ஆர்டர் பண்ணிங்களோ நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லுவோங்கள்